சுற்றுலா பயணிகள் உணவு எடுத்துகிட்டு போகிறதுன் சொல்கிறது பார்த்திங்கனா இங்கே பக்கத்தில் எங்களது கேஆர்பி டேம் இருக்குது அங்கே வந்து நாங்கள் வீட்டிலே சப்பாத்தி தக்காளி தொக்கு லெமன் ரைஸ் புளி சாதம் அந்த மாதிரி நாங்கள் வீட்லருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு போயிவிடுவோம் அங்கே இருக்குது ஹோட்டல்ஸ்ஸெல்லாம் இருக்குது ஆனால் அங்கே எப்படி இருக்குது ஃபுட்டுன்னு தெரியாது ஸோ அதனால் நாங்கள் வீட்லருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே சாப்பிடுவோம் மீன் ஃப்ரை இருக்கும் அங்கே மீன் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு விற்பாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு மீன் குழம்பு எல்லாமே அங்கே கிடைக்கும் பட் நாங்கள் வீட்லருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே சாப்பிடுவோம் மீன் ஃப்ரை மட்டும் வாங்கி சாப்பிடுவோம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி தருவாங்க அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கூட நாங்கள் சமைக்குவோம்